ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி ஐந்நூற்றி இருபத்தி மூணு நாலு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிராத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி ஏழுநூத்தி எழுவத்தி எட்டு ஒம்பது லட்சத்தி அறுவத்தேழாயிரத்தி ஐந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு